என்னை பொறுத்த வரைக்கும் பாடகர்களுக்கு பாடகர்கள் எல்லோருமே வந்து ஒரு சில பொதுவான தவறுகளை தான் அவங்க எல்லோருமே வச்சுட்டுருப்பாங்க ஒரு ஒருத்தர் கிட்ட ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதில் நான் சிலதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணுன்னால் ஒரு சிலருக்கு வந்து அழகான குரல் இருக்கும் ஆனால் அவங்க வந்து முறையாக முறையான பயிற்சி வந்து எடுத்திருக்க மாட்டாங்க அது முறையாக என்னென்ன கற்றுக்கணுமோ அந்த இதெலாம் கற்றுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆனால் அந்த குரலை வச்சுட்டு அவங்க அப்படியே இது பண்ணிடலான்னு பார்ப்பாங்க இதனால் அவங்களுக்கு என்னதான் அவங்க நல்லாவே பாடினாலும் ஒரு சில இடத்துல வந்து அவங்களுக்கு சில நுணுக்கங்களில் விட்டுடுவாங்க இதனால் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியலாம் அதுக்கப்புறம் வந்து தப்பான பாட்டை செலக்ட் பண்ணிடறது இவங்கள வந்து அவங்களோட குரல் வளத்துக்கும் அவங்களோட திறமைக்கும் ஒரு சில பாடல்களை தேர்ந்தெடுத்து தான் அவங்க வந்து அதை நல்லா பண்ண முடியும் ஆனால் அதைத் தாண்டி மக்களுக்கு இது இந்த பாட்டை பாடினா தான் நல்லா வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றா மாதிரி ஒரு யோசனையில் அவங்க அந்த மாதிரி பண்ணிருவாங்க அவங்களோட வலிமை இருக்கிற இடத்த விட்டுவிட்டு அவங்க வேறு இடத்துல போய் பாட்டு எடுக்கிறதுனால அந்த பாட்டை ரொம்ப சரியான வகையில் அவங்களால அது வந்து பாட முடியாது இந்த மாதிரி போறப்போ அவங்களோட குரல் வகைகள் இருக்குது இப்போ குறிப்பிட்டு சொல்லணுன்னால் சாப்ரனோவ் ஆல்ட்டோ டேனர் பேஸ் இந்த மாதிரி பொதுவான குரல் வகைகளில் அவங்களுது எந்த வகைன்றத பார்த்துட்டு அவங்க அந்த ஸோனில் இருக்கிற பாடல்கள்தான் அவங்க எடுத்து பாடினா தான் அது மக்களுக்கு நல்ல முறையில் போய் சேரும் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அவங்க குரல் வகையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதில் பாடினாங்கன்னா அந்த மாதிரி சில தவறுகள் அவ்வளவு நடக்காது அது மட்டும் இல்லாமல் பாடுவது வந்து அந்த எழுத்துக்கள் இசை அவங்க பாடுவதையும் தாண்டி அவங்களோட முக பாவனைகள் வந்து ஆடியன்ஸுக்கு வேறு மாதிரி அந்த எமோஷனை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் அதை நிறையப் பேர் பண்ணுறது இல்லை இப்போ அதர் லாங்குவேஜ் சிங்கர்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பாடலை புரிஞ்சு ஒரு ஒரு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாடினாங்கன்னா அப்போ அதில் அவங்க பாடுவதோட எமோஷன் வந்து இன்னும் நல்லாவே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் அதனால் இந்த எக்ஸ்ப்ரஷன் வந்து ஒரு ஒரு பாடகருக்கும் ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஒரு சிலர் ரொம்ப தவறு பண்ணிட்ருவாங்க இதைத் தாண்டி பார்த்தோன்னா ஒரு பாடகர் வந்து அவங்களோட மற்ற பாடகர்களோடயே கம்ப்பேர் பண்ணிக்குவாங்க அவங்களோட கம்ப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ப இவங்களுக்கு தான் மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க நமக்கு கொடுக்கறது இல்லை நம்ப நல்லா நம்மகிட்டதான் நல்லா இருக்க முடியும் அவங்களே ஒரு தனக்குள்ளே ஒரு குறுமையான ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்குவாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் பாட நம்பளோடய வேலை பாடுவது அதை வந்து மக்கள் கிட்ட நம்ப அதைக் கொண்டு போய் சேர்க்கணும் அதை மட்டும் அவங்க யோசிச்சாங்கன்னால் அதுவே நல்லா இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மேடை மேல் நின்று பாடுறதுக்கு ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம் எவ்வளோ நல்ல திறமை வச்சுட்டுருந்தாலும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயோந்தான் ஆனால் இதுவும் அங்கே வந்து அவங்களோட திறமையை வந்து பாதிக்கும் கீழே கொறைச்சுடும் இன்னும் ஒரு விஷயோம் பாடறவங்க எல்லோருமே அவங்களுக்கு தேவையான ஓய்வை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அது ஆனால் இப்போ நிறைய பேர் பண்ணுறதுல்ல அதுவும் இப்போ இருக்கற நவீன உலகத்துல எல்லோரும் வேறு வேறு மாதிரி சுற்றிட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க தேவையான ஓய்வும் அவங்க அவங்க உடல்நிலைய சரியா பார்த்துக்கணும் இப்படி அவங்க பார்த்துக்குனாலே அவங்களோட நெனைச்சதுலாம் அவங்களோட பாட்டோடய இது வந்து நல்லாவே வந்து வெளியே வந்துடும் அப்புறோம் அவங்களோட குரலையும் அவங்க சரியா பராமரிக்கணும் அவங்க குரல் உடல்நிலை இது எல்லாமே ஒரு ஒரு பாடகருக்கு அவங்களோட விஷயத்துல வந்து இம்பேக்ட் கொடுக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த திங்க்ஸ் எல்லாத்தையும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாலே அவங்களோட பாட்டோடய எபிலிட்டி வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க